இசிஜி எக்கோ எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவை வந்து எதுக்கு பயன்படுகிறதுனால் இசிஜி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹாட் பீட் அந்த ஹாட் பீட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும் அது அந்த ஹாட் பீட்ல என்ன வேரியேஷன் வருதுன்னு சொல்லி அது காமிக்கும் அந்த வேரியேஷன் வந்து நம்ம யூஷ்வல் வேரியேஷன் இருந்துச்சின்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து அதில் ஏதோ ஹாட்ல வந்து ஏதோ சம்மந்தம் ஹாட் சம்மந்தமான ஏதோ வந்து பீட்ல வந்து பிரச்சனை இருக்குது ப்ளஸ் ஹாட்ல ஏதோ சம்மந்தம் இருக்குது ப்ளாக் இருக்கலாம் எதுவா இருக்காலாம் இது வந்து மேலே மேலோட்டமாக இசிஜி பார்த்தா அது தெரியும் எக்கோனா வந்து நம்ம ஹாட்டை வந்து ஃபுல்லா வந்து ஸ்கேன் பண்ணி காமிக்கும் அதில் இருக்க ஆட்டரி வெயின்ஸ்ஸு வால்வ்ஸ்ஸு சேம்பர்ஸ்ஸு எல்லாமே வந்து அதில் காமிக்கும் அதில் எதிலயாச்சும் எந்த வால்வுலயாச்சும் அடைப்பு இருக்கா எந்த சேம்பர்ஸ்லயாச்சும் ப்ளட் வெஸல்ஸ் போகிறதுல வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபுல்லா எக்கோ வந்து ஃபுல்லா மோஸ்ட்லி வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்கப் போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து இசிஜி எக்கோ கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும் எக்கோ இல்லாமல் வந்து ஒருத்தவங்களை வந்து சர்ஜரி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டே போகமாட்டாங்கள் அதனால் எக்கோ வந்து இந்த ஹாட் சம்மந்தமான படிப்பு அது வந்து கார்டியோ டெக்னாலஜினு இருக்குது அதுக்கு கார்டியோ டெக்னாலஜினு இருக்கிற ஒரு படிப்பை படிச்சோம்னா நம்ம வந்து இசிஜி இசிஜி வந்து நார்மல் நர்ஸ் நர்சிங் கோர்ஸ் முடிச்சாலே பண்ணலாம் எக்கோ வந்து கார்டியோ டெக்னாலஜிஸ் பண்ண டாக்ட அதுக்கு படிச்சவங்க மட்டுந்தான் அந்த எக்கோ எடுக்க முடியும் அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் நார்மல் ஸ்கேன் வந்து நிறைய இருக்கு டா நம்ம வந்து கு குழந்தைகள் வந்து உள்ள எப்படி இருக்குது வளர்ச்சி இருக்கா அந்த மாதிரி இருக்கிற பார்க்குறதுலாம் அந்த நார்மல் டாப்லர் ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து அது வந்து ஃபுல் ஸ்கேன் ஃபுல் பாடி ஸ்கேன் ஃபுல் பாடி ஸ்கேன்னால் வந்து மூளையிலிருந்து நம்மளோடைய கால் டோஸ் வரைக்கும் இருக்க எம்ஆர்ஐ ஸ்கேன்

அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டுந்தான் எடுக்க முடியும் எம்ஆர்ஐ டெக்னாலஜினு அதுக்கு தனியாக ஒரு படிப்பு இருக்குது அதுக்கு படிச்சவங்களாம் அதுக்கான யூ எக்யூப்மெண்ட் வந்து வச்சோம்னா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம் ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து நம்ம மூளையில் இருக்க சேதங்கள் மூளையில் இருக்க நரம்பு சேதங்கள் அதுக்குள்ள இப்போ வந்து ஸ்பைனல் கார்ட்ல இருக்க நம்ம எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் போன்ஸ்ஸு விலகுறது அதெல்லாம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் ஃபுல்லா தெரியும் ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு மைன்யூட் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும்